ஆமாங்க ஆ சரிங்க ஆ இருக்குதுங்க உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுங்க

ஆ சரிங்க ஆ ஆறு கிலோ போதுங்களா

கெஸ்ட்டு நிறையா கூப்பிட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்தி வாங்கிக்கலாம் இல்லைங்களா அப்படி எப்படிங்க வச்சுருக்க முடியுங்க ரெகுலர் கஸ்டமருக்கெலாம் வந்து நாங்கள் வந்து எப் யாருக்குமே எந்த கஸ்ட கஸ்டமருக்கும் வந்து புதுசு புதுசாக அன்னன்றைக்கி போடுறது தாங்க விற்போம் பழசெல்லாம் விற்க மாட்டோம் நாங்கள்

புது ஐட்டம் இன்னும் போட்லைங்க ந இது காரம் மிச்சரு கார ஐட்டத்தெல்லாம் ஒரு ரெண்டு மூணு இது போட்டிருக்கிறேங்க உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுதுங்களா மிச்சரு முறுக்கு காராசேவ் ஆ சரிங்க மிச்சருங்க கடலக் கொட்டை போட்டதும் இருக்குதுங்க அந்த அந்த சிறுதானியம் இது போட்டதும் இருக்குதுங்க ஆ சரிங்க அப்புறம் அப்படியே தாங்க இருக்கும் ஒரே மாதத்துல வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் ஒன்றும் பிரச்சின இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எப்பயுமே எங்கள் கடையை தேடி வருவீங்க அந்தளவுக்கு தான் நாங்கள் ஆமாங்க ஆ ரெண்டு நாள் புதுசாக தாங்க இன்றைக்கி காலையில் போட்டது தாங்க எல்லாமே இன்றைக்கி வேணுங்களா என்றைக்கி வேணுங்க ஆ சரிங்க எப்போ ஏ வ சாயங்காலம் எத்தனை மணிக்கு வரீங்க ஆ சரிங்க

ஆ இல்லைங்க விலையெல்லாம் வந்து எங்கள் ஐட் எங்களது வந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு குறையும் சொல்ல முடியாது நாங்கள் எல்லா கடையோடய நாங்கள் கொஞ்சம் விலை கம்மியாக தான் தரோம் ஏன்னால் கஸ்டமர் நிறையா வரணுங்கிறதுக்காக ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் வந்து சா எட்டு மணிக்கு வந்து வாங்கிக்கோங்க ஏன்னால் ஒம்பது மணிக்கு மேலே கடை இருக்காது ஆ சரிங்க உங்கள் ஆ தெரிஞ்சவங்க கிட்டே உங்கள் சொந்தக்காரங்கள் கிட்டேலாம் சொல்லுங்க இன்னும் கூட ஸ்வீட்டு இங்கே நம்ம கடையில் நல்லா இருக்குதுண்ட்டு

ஆ சரிங்க ஆ நான் சரிங்க நான் இப்போ அதை ரெடி பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஆ சரிங்க ஆ சரி வச்சுட்றேங்க